ஹலோ சார் வணக்கம் சார் பாரத் கேஸ் ஏஜென்ஸி சார் திருவண்ணாமலை காந்தி நகரில் இருந்து பேசுறேன் சார் இப்போ நைட்டு சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கும் போதே எரிவாயு தீர்ந்து பேச்சு சார் வீட்டில் கரண்ட் அடுப்பும் இல்லை சார் அதனால இப்போ புக் பண்ணுறேன் சார் கொஞ்சம் சிலிண்டரை டெலிவரி பண்ணுறவங்கக்கிட்ட சீக்கிரமாக நாளைக்கு காலையில் கொண்டு வர சொல்லுங்கள் சார் என்ன இப்போ பக்கத்து வீட்டில் தான் போய் சமைத்து கொண்டு வந்தேன் சார் நைட்டு ஹோட்டலில் வாங்கிக்குவோம் ஆனால் தொடர்ந்து ஹோட்டலில் சாப்பிடும் போது எனக்கு ஒத்துக்காது சார் என் நுகர்வோர் ஐடி சொல்கிறேன் சார் எட்டு ஒன்று இரண்டு எட்டு ஒன்று நான்கு ஐந்து ஆறு இரண்டு ஒன்று இரண்டு எட்டு சார் கொஞ்சம் சீக்கிரமாக அப்டேட் பண்ணுங்கள் சார் ஆங் மெசேஜ் பண்ணுங்கள் வந்துடுச்சு சார் ரொம்ப நன்றி சார்